இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் ஹிந்து தான் ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கிறிஸ்டியன் இருக்காங்க அதுக்கப்புறம் முஸ்லீமும் இருக்காங்க நாங்கள் அந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் அந்த வேறுபாடு அந்த ஜாதி இதெலாம் பார்க்க மாட்டோம் இப்போ எப்படின்னா முஸ்லீம்னால் அவங்க வீட்டில அவங்க வீட்டுக்கு நாங்களும் போவோம் எங்கள் வீட்டுக்கு அவங்களும் வருவாங்க அது மாதிரி அவங்க இதில் ரம்ஜான் இது மாரி ஏதாவுது ஃபங்க்ஷன் வந்தாலும் அவங்க அவங்க ஃபங்க்ஷன் அப்போல்லாம் பார்க்க மாட்டோம் அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போவோம் அது மாரி அவங்க ஃபங்க்ஷன்ல உள்ள பிரியாணி இது மாரிலாம் எங்கள் வீட்டுக்கு குடுத் கொடுப்பாங்க அது மாரி எங்கள் அது மாரி ஹிந்துவில எதாது ஃபங்க்ஷன் அந்த மாரி தீபாவளி அது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில செய்யிற ஸ்னாக்ஸ் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கும் ஒரு பாரபட்சம்லாம் பார்க்காம கொடுப்போம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்காங்க கிறிஸ்டின்லையும் இருக்காங்க முஸ்லீம்லையும் இருக்காங்க அது மாரி நாங்களும் க்ளோஸாக இருப்போம் எந்த மாதிரி ஒரு வேறுபாடும் பார்க்க மாட்டோம் நாங்கள் எப்பவுமே க்ளோஸாக தான் இருப்போம் இந்த முஸ்லீம் ஹிந்து அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் தான் பழகிட்ருப்போம் இப்போது வந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம ரெண்டு பேர் வீட்டுக்கும் ரெண்டு பேரும் போய்ட்டு சகஜமாக போயிட்டிருப்போம் அது மாரி முஸ்லீம் நாங்கள் கிறிஸ்டியன்னா அவங்க சர்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கே அவங்களும் போவாங்க நாங்களும் போய் ஹிந்து நாங்களும் போவோம் அங்கே போகக்கூடாது நீ அங்கெலாம் போக நம்ம ஹிந்து அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்போல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அது மாரி எங்கள் வீட்டில உள்ளவங்களும் யாரும் அப்போல்லாம் பார்க்க மாட்டாங்க ஃபேம்லியில எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க வீட்டில உள்ள எல்லாருகிட்டியும் அவங்க ஃபேம்லியில எல்லாருகிட்டியும் பேசுவாங்க நாங்களும் எல்லாருமே அவங்கள்ட்ட பேசுவோம் எந்த ஒரு இதுவும் பார்க்க மாட்டோம் அவங்களும் கோவிலுக்கு மேக்ஸிமம் வர மாட்டாங்க ஆனால் அவ்வளோவா சில என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வருவாங்க நாங்களும் சர்சுக்குலாம் அங்கே போயிட்டு அவங்களோட போய்ட்டு அந்த இது பண்ணுறது ஜெபம் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்களும் பண்ணுவோம் அதையும் போய்ட்டு ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் அந்த இதெலாம் பார்க்க மாட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிட்றதில்லருந்து எந்த ஒரு ஒரு விஷயத்துலையுமே பார்க்காம ஒற்றுமையா எப்போது எல்லாம் மூணு பேர் ஒன்னுங்கிற மாதிரி தான் நாங்கள் இருப்போம்